தோட்டம் பார்த்தா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது அங்க பார்த்திங்கனா மம்முட்டி கடப்பாரை கொத்து புல்லை வெட்டுகிற மெஷினு அப்புறம் மருந்து அடிக்கிற மெஷினு இதெல்லாம் வச்சிருக்காங்க மருந்து தெளித்தா அந்த புல் எல்லாம் காஞ்சிடும் அதுக்காக ஒரு இது பம்ப்பு வச்சிருக்கிறாங்க செடி எல்லாம் நடுறதுனா அப்புறம் கடப்பாரை இதெல்லாம் அதுக்கு தேவை தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் செடி வைக்கிறதுக்கு கடப்பாரை மம்முட்டி எல்லாம் தேவை இன்னொன்று பார்த்திங்கனா அதிகமாக செடி வந்து இந்த மழை காலத்தில் வந்து அப்படியே களிமண்ணாக இருக்கங்காட்டி முழுதுமே பிடுங்க முடியாது அதனால் அந்த புல் பிடுங்குற மெஷினு வச்சிட்டு அதை அப்படியே செதுக்கிட்டு போயிடும் அந்த மெஷினு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு